நான் வந்து ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நான் பஸ்சில் போனேன் அப்போ ஃபர்ஸ்ட் டைமாக போகும்போது எனக்கு பஸ் பார்க்குறத்துக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஏன்னால் நான் அப்படி போகவே இல்லை நான் வந்து எங்கள் அம்மாகிட்ட வந்து என்னம்மா இப்படி இருக்குது பஸ்ஸு இந்த சீட் எதுக்கு இருக்குது இவங்க ஏன் இது ஓட்டுறாங்க இவங்க ஓட்டுனாதா தான் பஸ்ஸு போகுமா அப்படின்லாம் கேள்வி கேட்டுகிட்ருந்தேன் அதுக்கு எங்கள் அம்மா ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா இவரு தான் ஓட்டுநர் பற்றி ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க இவரு தான் ஓட்டுநர் இவரு இருந்தால் தான் இந்த பஸ்ஸை ஓட்ட முடியும் இவரு வந்து எல்லாேருமே வந்து இந்த பஸ்ஸை ஓட்ட முடியாது அதுக்குன்னு பேருந்து ஓட்டுறவங்க ட்ரைனிங் எடுத்தவங்க மட்டும்தான் அதுவும் லைசன்ஸ் வாங்குனவங்க மட்டும்தான் பேருந்து ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதேமாதிரி மேலே அந்த பேக்கெலாம் வச்சுக்கிறத்துக்கு மேலே கேரியர் இருக்கும்லே அது வந்து அந்த டிஃப்ரெண்ட் அப்போது வந்து நான் பார்க்கும்போது அது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சுது அம்மா இது எதுக்கு இந்த கேரியர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம இப்போ ஊருக்கு போகிறோம் இல்லைம்மா ஊருக்கு போகிறோங்கிறதுனால நமக்கு அங்கே வந்து சீட்டு வந்து ஆளுக்கு ஒரு சீட்டு தான் உக்கார்றத்துக்கு கொடுப்பாங்க ஆனால் வந்து நம்மளோட பேக்கு லக்கேஜுஜெலாம் வந்து எங்கே வைக்கணும் நம்ம காலுக்கிட்டேயே வச்சுருந்தா நம்மளால வந்து அவ்வளோ வசதியாக உக்காந்துக்க முடியாது அப்படிங்கிறதுனால மேலே கேரியர் கொடுத்துருப்பாங்க அந்த கேரியரில் நம்மளோட பேக்கெல்லாம் தூக்கி மேலே வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகவும் பேக் கொஞ்சம் சேஃப்ட்டியாகவும் இருக்கும் அது அதனால தான் வந்து கேரியர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி என் அம்மா சொன்னாங்க அப்புறம் வந்து ஏம்மா ஒரு பஸ்லேயே வந்து மொத்தம் நாலு அஞ்சு ஆறு கிட்டே இந்த சைடு ஆறு அந்த சைடு ஆறு ஜன்னெல்லாம் இருக்கே ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னால் ஜன்னலே இல்லைனா இந்த பஸ்ஸு எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோ இப்போ நம்ம வீட்டில் கதவு இருக்குது ஃபுல்லாகவே அடைச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ இறுக்கமா இருக்கும் அதே மாதிரி பஸ்ஸில் ஜன்னல் இல்லை அப்படின்னா ரொம்ப இறுக்கமா இருக்கும் அதே மாதிரி நமக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு நல்ல காற்றை சுவாசிச்சுக்கிட்டு நேச்சுரலை ரசிச்சுக்கிட்டே போகலாம் அதுக்காகவும் இந்த ஜன்னல் வந்து வச்சுருக்காங்க இந்த வ ஆமாம்மா அப்புறம் இந்த வண்டி எப்படி போகுது இந்த வண்டி வந்து கரெண்ட்டில் போகுதா அப்படின்னு சொல்லிக் கேட்டேன் இதுக்கு ஏதாவது பவர் வேணுமா அப்படின்னும் கேட்டேன் அதுக்கு எங்கள் அம்மா இல்லைம்மா இதுக்கு டீசல் இருந்தால் வந்து பேருந்து போக முடியும் டீசல் இருந்தால் தான் வந்து வண்டியவே இயக்க முடியும் எந்த ஒரு வண்டிக்கும் டீசல் வேணும் டீசல் இல்லைன்னா பெட்ரோல் இருந்தால் தான் அந்த வண்டியவே இயக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒன்று ஒன்றுத்துக்கும் வந்து விளக்கம் கொடுத்தாங்க அதே மாதிரி சீட்டு இத்தனை சீட்டு இருக்கேம்மா இதில் எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னும் கேட்டேன் அந்த சீட்டு எதுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம நின்றுக்கிட்டே போக முடியாதில்ல இப்போ ரொம்ப தூரம் பயணிக்கிறவர்கள்லாம் நின்றுக்கிட்டே போக முடியாது அதனால இந்த சீட் இருந்துதுனால் அவங்க கம்ஃபர்ட்டபுளாக உக்காந்துக்கிட்டு அவங்க போக வேண்டிய இடத்துக்கு சென்று அடைவாங்க அதனால அந்த சீட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து எனக்கு விளக்கம் கொடுத்தாங்க